நாள் முழுதும் தண்ணீர் தேவைப்படுற விஷ்யம் நிறைய இருக்கு நம்ம தண்ணி ஃபுல் ஃபுல்லாக நம்ம தண்ணி குடிச்சுட்டுதான் இருக்கணும் மனிதர்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கு தண்ணி இல்லைனா மனிதர்கள் இல்லை தண்ணி குடிச்சுட்டு இருக்கோம் அதுமாதிரி அவங்க உணவு சாப்பிட்றாங்கனா அது உணவை சமைக்கிறதுக்கு தண்ணி ரொம்ப தேவைப்படுது ஃபுல் டே நம்ம காலை மாலை நைட்டு எல்லாம் சமைக்கிறதுக்கு தண்ணி ரொம்ப தேவைப்படுது அப்றம் அதுக்கு அப்றம் நம்ம நம்ம உடுத்துகிற உடை அது துவைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படும் துணி துவைக்க தண்ணி தேவைப்படுது நம்ம ரெஸ்ட் ரூம் போகணுனா முக்கியமாக அவசியமாக தண்ணி தேவைப்படுது அப்பறம் நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி தேவைப்படுது அதுக்கலாம் நம்ம தண்ணி யூஸ் பண்ணுறோம் அதிகமாக அதுக்கப்றம் பாத்ரம் கழுவுகிறது ஃபுல் டே நம்ம பாத்ரம் கழுவுவோம் பாத்ரம் கழுவ ரொம்ப அவசியம் அதுக்கு தண்ணீர் தேவைப்படுது கண்டிப்பாக தேவைப்படுது